நாங்கள் வசிக்கிற இடத்தில் இருந்து காடு இருக்குது நடந்து தூர போறத்தில் பாரஸ்ட் இருக்குது பாரஸ்ட்டில் கரடி நரி ஓநாயி மயிலு மானு எல்லா மிருகமும் இருக்குது சிங்கம் புலி கரடி இதத்த பற்றி எல்லா மிருகமும் இருக்குது அதே இது தான் பக்கத்தில் காவேரி ஓடுது காவிரி தைப்பூசம்னால் ஏழு ஊரு சாமி அங்கே வரும் ஏழு ஊரு சாமி வந்து அது ரொம்ப விசேஷமாக அந்த பூசத்தில் விசேஷமாக இருக்கும் தில்லை மடம் சாமி ஐயம்பாளையம் ஐயரு மலை முசிறி உமையபுரம் எல்லா ஊர்லேருந்து சாமி ஏழு ஊரு சாமி வந்து அதில் காவேரியில் ரொம்ப விசேஷமாக எல்லா அந்த கடையெல்லாம் போட்டுருப்பாங்கள் அந்த கடையில் ஜாமான் பலூனு கிலூனு இன்னும் ஏகப்ப க்ளிப்பு எல்லாம் விற்கும் அதை பார்க்க ரொம்ப கும்பல் எக்கச்சக்கமாக கொள்ளும் பஸ்ஸு ஸ்பெசல் ட்ரிப்பே அடிப்பான் கொ கொ கொலித்தலைக்கும் முசிறிக்கும் அதே போல பக்கத்தில் தரை மலை இருக்குது சஞ்சீவிராய பெருமாள் ஏ ஏழுமலையா சாமி அது மலை மேலே தான் இருக்குது சாமி அந்த மலையில் புரட்டாசி மாதம் அஞ்சு கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல பக்கத்தில் பருவ ப பருவ மலை இருக்குது பக்கத்தில் கொல்லிமலை கொல்லிமலையில் அறப்பளிஸ்வரர் சாமி அங்கே நீர்வளம் நிறைஞ்ச இடம் அங்கே தான் வந்து கொல்லிமலையில் வந்து இந்த ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி இப்போ நம்ம ஊரில் வாங்கணும்னா ஒரு கிலோ வந்து ஐந்நூறுபான்னா அங்கே மலையில் வாங்குனோம்னா கிலோ முந்நூறுபா அது ஜாமன்லாம் ஜீரகம் மிளகு பூண்டு இது பூராம் வாங்கலாம் அன்னாசிப்பழம் பலாப்பழம் எல்லாம் கொல்லிமலையில் வாங்கலாம் அதே போல பக்கத்தில் பெருமாள் மலை பக்கத்தில் தே சஞ்சீவிராய பெருமாளு திருவேங்கமலை கோயிலு சிவன் கோயிலு மேலே நாலு நாலு சிருவன் கோயிலு அதே போல பக்கத்தில் இன்னொரு மலை ஐயரு மலை அங்கே ரத்தினகிரீஸ்வரர் சாமி அதை போல எங்கள் ஊரில் மலை சுற்றிலும் ஊரை சுற்றியும் ஆறு ஏழு மலை இருக்குது இந்த மலையை பார்க்க அற்புதமாக இருக்கும் படி தான் எந்த இப்போ தான் வந்து இந்த இந்த ஐயரு மலைக்கு லிஃப்ட்டு வச்சுருக்காங்க இதுக்கு முந்தி படியில் தான் போகணும் ஆயிரம் வரிசை படியே என்னமோ இருக்குது அந்த படியில் திருவேங்க மலைக்கு படி தான் லிஃப்ட்டு கிடையாது தலை மலைக்கு பாதை படி கிடையாது ஸோ கரடுமுரடான பாதையில் தான் மேலே இப்போ சாமி கும்புடப் போகணும் தானாக வளர்ந்த சஞ்சீவிராய பெருமாள்னு சொல்லுறது அங்கே தலை மலை அடிவாரத்தில் எல்லா விசேஷம் புரட்டாசி மாதம் எல்லாரும் ஊரு பக்கத்துலேருக்க பூராம் போயி சாமி கும்புட்டு அங்கேயே சமையல் பண்ணி ஒரு ஐம்பது பேர்த்துக்கு நூறு பேர்த்துக்கு அன்னதானம் போட்டுவிட்டு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் அவங்க விட்ல மாடு வச்சுருப்பாங்க மாட்டு எதோ ரொம்ப நோய் நொடியில் அவதிப்பட்டுச்சுன்னா ஒரு கண்ணுக்குட்டி விட்றேன்னு அந்த சாமிக்கு வேண்டிக்குவாங்க கொண்டு புரட்டாசி மாதம் விடுவாங்க அதை ஏலம் விடுவாங்க அந்த கண்ணுக்குட்டியை நிறைய பேரு ஏலத்துக்கு எடுப்பாங்கள் கண்ணுக்குட்டியை கொண்டு விடுவாங்க புரட்டாசி மாதம் அஞ்சு கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தலை மலைன்னா ரொம்ப விசேஷம் பருவ மலையும் அப்படி தான் அதுவும் பெருமாளு தான் அங்கேயும் விசேஷம் கொல்லிமலை அறப்பளீஸ்வரரு அங்கேயும் மக்கள் ஆடி மாதம் இம்மாதிரி நாளெல்லாம் விசேஷம் இதோடு பக்கத்தில் மலை பருவ மலை பச்ச மலை பச்ச மலை இருக்குது எல்லா மலையும் இருக்குது மலை வனவிலங்குகள்லாம் கொல்லிமலையில் எல்லா விலங்கும் இருக்கும் கொல்லிமலையில் கரடி இருக்குது எல்லா விலங்கும் கொல்லிமலையில் இருக்குது தலமலையில எல்லா மலை மேலே பூராம் சந்தன மரம் எல்லாம் வச்சு பாதுகாத்துக்கிட்டு அரசாங்கத்தில் பாதுகாத்து அதுக்குத் தனியாக ஆள் போ ஆள் போட்டு வாச்சர்லாம் போட்டு பாதுகாக்ககிறாங்க எங்கள் ஊரில் பாரஸ்ட்டில் அதுக்காக வாச்சர்லாம் இருக்காங்கள் யாரும் எந்த மரத்தையும் யாரும் வெட்டக்கூடாது அப்படின்னு மரத்தில் இப்போப்ப இந்த எலந்தப்பழம் நவ்வாப்பழம் இப்போ எலந்தப்பழம் சீசனு இப்போ எலந்தப்பழம் போனால் பொறுக்கிட்டு வரலாம் போய் ஒரு மணிநேரம் பொறுக்குனால் ரெண்டு படி பழம் பொறுக்கிரலாம் அதுமாதிரி இந்த நவ்வாப்பழம் பொறுக்கற சீசனில் நவாப்பழம் பொறுக்கிக்கலாம் எலந்தப்பழம் பொறுக்கிக்கலாம் இப்போ எலந்தப்பழ சீசனு இப்போ இப்போ எல்லாம் ரெவ்வெண்டு படி ரெவ்வெண்டு படி ஆடு மேச்சு மாடு மேச்சுக்கிட்டு அதுவும் பொறுக்கிட்டு வந்துருவாங்கள் பொறுக்கிக் கொண்டாந்து இங்கே முடியாதவளுக்கு அஞ்சு ரூபாய்க்கி பத்து ரூபாய்க்கி வித்துருவாங்கள் அதே போல எலந்தப்பழம் பொறுக்கலாம் நவ்வாப்பழம் பொறுக்கலாம் பழம் வகையெல்லாம் பாரஸ்ட்டில் நிறையா இருக்குது அதே போல மற்ற இடத்தில் யும் இதே போல தலை மலையிலேயும் மரம் மற்றும் மரங்கள் நிறைய இருக்குது த தைல மரம் சந்தன மரம்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அதே போல கொல்லிமலையில் பலா மரம் தைல மரம் சந்தன மரம் எல்லா மரமும் இருக்குது அங்கே பார்க்கவே கொல்லிமலையில் பஸ்ஸு போகுது நாமக்கலில் இருந்து எல்லா வளைவும் எத்தனையோ வளைவு கொல்லிமலைக்கு இருக்குது பாதை பஸ்ஸு போகிற பாதை போயிட்டு வர்றதுக்கு பாதையே இருக்குது பஸ்ஸு போகும் கொல்லிமலைக்கு எல்லா கொல்லிமலையில் சின்னச் சின்ன ஊராக ஒரு பத்து ஊர் இருக்குது கொல்லிமலை பச்சமலை இது மாதிரி எல்லா ஊருக்கும் பஸ்ஸு இருக்குது இருக்கறது ஆறுகள்லாம் நிறையா இருக்குது அதில் தண்ணி இருக்கும் எல்லா தண்ணியில் மீன் இருக்கறதை மீன்லாம் வந்து பிடிச்சிட்டு போவாங்க பிடிச்சி போயி எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க எல்லா இதுவும் நடக்கும் அவ்வளோதான் பார்க்க கொடுத்து வைக்கணுங்க